ஹலோ மகளிர் மட்டுமா நாங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிட்ச் பண்ணணும் ஆ கோத்தகிரியில் எங்களுக்கு க்ராண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி க்ராண்டாக ஒரு ஸ்டிட்ச் பண்ணணும் ஆமாம்ங்க ஆ ஓகே மேம் ஆ ம் ஓகே மேம் எப்படின்னா எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் க்ராண்டாக ஆரி ஒர்க்கெலாம் போட்டு அந்தமாதிரி ப்ளவுஸ் தான் எங்களுக்கு வேணுங்க ஆ ஆமாங்க இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் ம் ஓகேங்க ம் ம் சரிங்க மேம் உங்கள் கடை எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் சொன்னிங்கன்னால் அங்கே வந்துடுறோம் அட்ரெஸ் மட்டும் ஆ ஓகே ம் ஓகே இல்லை ரெண்டு மூணு ப்ளவுஸ் இருக்குதுங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் எம்ராய்டிங்கும் வேணும் ஆரி ஒர்க்கும் வேணும் சிம்புளாகவும் வேணுங்க மிஷின் எம்ப்ராய்ரியே போட்டுக்கலாம் ஆ ஓகே மேம் ஆ சரிங்க மேம் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் இதில் சென்ட் பண்ணி விடுங்க ஓகே மேம் நாளைக்கு வந்து பேசிக்கிறோங்க ம் தேங்க் யூ மேம்